ஹலோ சொல்லுங்கள் மேம் ஆ ஆமாம் மேம் சொல்லுங்கள் மேம் சொல்லுங்கள் ம் இருக்குது மேம் எத்தனை பேர் நீங்கள் போகணும் அஞ்சு பேரா ஓகே ஷிப்ட்டு டிசைர் ஓகேவா அப்போ உங்களுக்கு இல்லை டவேரா இல்லை அந்த மாரி ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணணுமா ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே சரி மேம் எப்போ மார்னிங் போகணுமா நீங்கள் ஈ ஆஃப்டர்நூனா

ஆமாம் மேம் இப்போ கிலோமீட்டர்ன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபோட்டின் கிலோமீட்டர்ஸ் அப்படினா இப்போ நார்மலாக எயிட் ஹண்ட்ரேட் நயன் ஹண்ட்ரேட் அந்த மாரி வாங்கிட்டிருக்காங்க நீங்கள் எவ்வளோ நேரம் அங்கே ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போ ஓகே அப்போ ஒன்றும் பிரச்சினைருக்காது மேம் எயிட் ஹண்ட்ரேட்டில் இப்போது போயிட்டு வந்துவிடலாம் மேம் நீங்கள் அன்றைக்கி ஆ ஆமாம் மேம் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் எயிட் ஹண்ட்ரேட் ஆமாம் வெயிட்டிங் சார்ஜ் பிளஸ் டிரைவர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன் ஆ ஓகே மேம் நான் இப்போ இந்த வாட்ஸப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடறேன் இதானே உங்கள் வாட்ஸ்அப் நம்பரு நான் இதுக்கு டிரைவரோடய நம்பரு நான் காண்டாக் டீட்டைல் சென்ட் பண்ணிடறேன் உங்களுக்கு எத்தனை மணிக்கு சண்டே அங்கே வரணும்னு சொன்னீங்க ஓகே மேம் ஆ சேவ் பண்ணிடுங்க மறந்துடாம ஓகே மேம் ஒன்றும் பிரச்சினை இருக்காது எந்த பிராப்ளமும் வராது உங்களுக்கு நீங்கள் சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடலாம் மேம் ம் தேங்க்யூ மேம்